குழந்தைங்களுக்கு வந்து தமிழ்மொழியை கற்றுத்தறது வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போலாம் வந்து இங்கிலீஷ் மீடியம்தான் பெஸ்ட் அப்படினு சொல்லிட்டு போய் எல்லா இங்கிலீஷ் மீடியங்களில் படிச்சு படிச்சு எல்லா வந்து தமிழ்மொழியவே வந்து மறந்துட்றாங்க அதனால் வந்து அவங்களுக்கு தமிழ் எழுத படிக்க எல்லா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிருது மற்ற நாட்டுக்காரங்க கூட வந்து தமிழ் கற்றுக்கறத வந்து ரொம்ப இன்டர்ஸ்ட்டோட வந்து கற்றுக்குறாங்க ஆனால் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க வந்து தமிழ் கற்றுக்குறத அவ்வளோ பெருசாக நினச்சிக்கறதுல்ல அதனால் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களே வந்து தமிழில் வந்து மறக்கிற நிலையில் போயிட்றாங்க அதனால் வந்து தமிழ் வந்து குழந்தைங்க கற்றுக்கிட்டாதான் வந்து எப்போயுமே வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க